சிறந்த வேலைவாய்ப்புகளைப் பெறுவதில் உங்கள் பகுதி இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன சிறந்த வேலைவாய்ப்பு வாங்கறதில் நம்ம சைடில் இருக்க மக்கள்கள் எதிர்கொள்கிற சவால் என்னனு கேட்டிருக்காங்க அது என்னன்னால் நிறையா சவால்கள்ருக்குது கவர்மண்ட் ஜாபு பிரைவேட் ஜாபு படிக்கணும் அதுக்கு நல்ல எஃபெக்ட் போடணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால சிறந்த வேலைவாய்ப்புன்னு நான் சொல் இப்போதைக்கி சொல்கிறது கவர்மண்ட் ஜாப் மட்டுந்தான் அது தான் சிறந்த வேலைவாய்ப்பாக இருக்குது இப்போதைக்கி ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை கிடைக்கிறது அது ரொம்ப கஷ்டமானது அதுக்காக தான் மக்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி நிறைய போட்டி தேர்வுகள் எழுத வேண்டியது இருக்குது அந்த மாதிரி தேர்வுகள் எழுதும்போது நிறையாவே படிக்க வேண்டியது இருக்குது நிறையா அனுபவங்களை கற்றுக்கறது நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது நாட்டு நடப்பு பற்றி பற்றி நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த மாதிரி நிறையாவே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அல சமூதாய இளைஞர்கள் நிறையா சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதை சமாளிக்க வேண்டிய திறமையும் வளர்க்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் மக்கள் இடையே வந்து போட்டி பொறாமை அந்தமாதிரி நிறையா இன்னும் நிறையா திங்கிங்ஸ் பார்த்து அந்த வேலையைப் பற்றி விழிப்புணர்வு அந்தமாதிரி நிறையா மக்கள்களுக்கு தேவையான கருத்துக்கள வந்து கொள்கை அது இதனால மக்கள்கள் வந்து நிறையா சவால்களை எதிர்கொள்கிறார்கள்